ஆ நீங்கள் யார் ஆ மாட்டு டாக்டரு ஆ அப்படியா சரி ஆ எங்கள் வீட்டுல எங்கள் வீட்டுல கோழி கோழியெலாம் இருக்குது மாடு நிக்கி மாட்டுக்கு சோமுல மாட்டுக்கு சோமுல வந்து ஊசி போடுங்க ஆ கோழிக்கும் ஊசி போடணும் தண்ணி குடிக்கவே மாட்டேங்கு ஊசி போடணும் ஒன்றும் திங்க மாட்டேங்கு ஒரு மாதிரி நிக்கி

ஆ ஆஹான் சரி நீங்கள் எப்போ வருவீங்க நீங்கள் எப்போ வருவீங்க ஆமாம் ஆடு கோழியெலாம் வளர்க்குறோம் நிறைய ஆ அதெலாம் கோழிக்கு சோமுல அதுக்கும் ஊசி போடணும் ஊசி போடணும் சீக்கு மாதிரி இருக்குது ஊசி போடணும் ஊசி போடணும் ஆ

நீங்கள் வந்து ஊசி போட்டிருங்க ஆ ஆ ம்

ஆ சரி ஆ ஆ

ஆ வீடு தெரியுமா

தெரு முத வீடு ஆ சரி

வாத்தெலாம் இருக்குது வாத்து நிக்கி ஆ ஆ சரி ஆ நீ வந்து பார்த்து அது கொடுங்க என்ன ஆ சரி ஆ சரி